கலை கண்காட்சியை நான் பார்த்துருக்கேன் அது நாங்கள் சின்ன வயதுல இருக்கும் போது மிக அழகாயிருக்கும் ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் ஒவ்வொரு திறமைய பார்க்கலாம் அந்த மாரி நாங்கள் சின்ன வயதுல இருக்கும் போது நாங்களும் எங்கள் நண்பர்களும் சேர்ந்து நாங்களும் பல நிறையா இந்தமாதிரி டெலஸ்க்கோப் அதுமாரி மாயாஜால கண்ணாடி இந்தமாரி நாங்களும் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்க்கும் போது மிக அழகாயிருக்கும் ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் ஒவ்வொரு திறம இருக்கும் அது எல்லாமே திறமைய நம்ம எல்லாம் எங்கள் நண்பரோட சேர்ந்து அதை பகிர்ந்திருக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாயிருக்கும் அந்த நாங்கள் சின்ன வயதுல அந்த அழகிய நாட்கள்லாம் போச்சு இப்பையும் எங்கனா கண்காட்சி வச்சாங்கன்னா நாங்கள் போய் பார்ப்போம் அவங்க அவங்க ஒன்று ஒன்று செஞ்சிருப்பாங்க நாங்கள் நண்பரோட சேர்ந்து மகிழ்ச்சியாக அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவங்களோட திறமைய நாங்கள் பார்த்து அவங்கள பாராட்டிட்டு வருவோம்